ஆ வந்துட்டு இந்தாங்க பில் அச்சோ நேற்றைக்கு வரணும்னு தாங்க நினச்சேன் கொஞ்சம் உடம்பு சரில்லிங்களா அதுதான் வரமுடியாமல் போச்சு ஃபோன் பண்ணி சொல்லாம்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா பையன் ஃபோனை வச்சிட்டேயிருந்து கொடுக்கவுமில்லிங்களா டக்குனு மறந்துட்டேன் சரி இன்னிக்கி போய் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லித்தான் நான் இல்லை டெரெக்ட் டெரெக்ட்டாக வந்துட்டேங்க சரி ஃபோனில் எதுக்கு சொல்லிட்டு இன்னிக்கு வரமாதிரி இருந்ததுங்களா சரி இன்னிக்கி எப்படியும் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நேரில் வந்துட்டேன் சாரிங்க சாரி ஆமாம் ஆமாம் அர்ஜெண்ட்டு தாங்க ஆமாம் ஆமாம் அர்ஜெண்ட்டு எனக்கு கொஞ்சம் சிட்சுவேஷன் அப்படி அமைஞ்சிச்சிங்களா அதனால் வரமுடியாமல் போச்சுங்க

ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே பரவாயில்ல செக் பண்ணி பார்க்கட்டுங்களா ஆ ஓகே ஓகே கலர் நல்லா கான்டர்ஸ்ட்டிங்காக வச்சுருக்கீங்க ரொம்ப சூப்பராகருக்கு ஓகே ஆ செம்மயா இருக்குது செம்மயா இருக்குதுங்க அதுக்குதான் இங்கே வந்து கொடுத்தேன் நீங்கள் நல்லா ஸ்டிட்ச் பண்ணுவீங்கனு சொல்லி தான் டைம்க்கும் வேறே கொடுத்திறீங்களா அது ரொம்ப எனக்கு ஏன்னா இப்போ எந்த டைலருமே டைம்க்கு கொடுக்குறதில்லிங்க நல்லா தச்சிரதாலேயும் டைம் ரொம்ப ஆக்கிடறாங்க ஆனால் நீங்கள் டைம்க்கு கொடுத்துறீங்களா அதனால் தான் தேடி வந்து இங்கே கொடுக்குறோங்க ஓகே ஓகே ஓகே ஓகே சுடிதார்லாம் தைப்பிங்களா ஆமாங்க ஆமாம் ஓகே ஓகே ஓகேமா மெடீரியல் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து லைனிங் கிளாத்தெல்லாம் நாங்கள் வாங்கிக்கொடுத்துறணும் ஓ ஓ ஓ அப்படியா ஓகே மெஷர்மெண்ட்லாம் அளவு சுடி கொண்டு வரணுங்களா இல்லை நீங்கள் என்னையே மெஷர் பண்ணிப்பீங்களா ஓகே நியூ மாடல் எதாது வச்சிருக்கீங்களா சரி ஓகே ஓகே பக்கத்தில் நிறையா ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்கங்க அவங்க நிறைய வெளியில் தான் கொடுத்து தச்சிட்டுருக்காங்க நான் இதை போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தவொடனே அவங்களே கேட்பாங்க எங்கே தச்சேனு சொல்லி கேட்பாங்க நான் அதை ஆல்ரெடி கடைக்கு அப்படியே ஆளை கூட்டிகிட்டு வந்துடறேங்க சரிங்களா ஓகே நீங்கள் விஸ்டிங் கார்டு இருந்தால் கொடுங்க ஓகே நீங்கள் விஸ்டிங் கார்டு இருந்தால் கொடுங்க நான் கொண்டு போய் கொடுத்துறேன் சரி ஓகே தேங்க் யூபா